எனக்கு வந்து தையல் தெரியுங்க நான் வந்து நான் கல்யாணம் முடிச்ச பிறகு வீட்டில் சும்மாதான் இருந்தேன் அப்புறோம் அரசாங்கத்தில் வந்து எனக்கு ட்ரைஸு மூலியமாக ஒரு சென்ட்ரலு வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க அது மூலியமாக நான் போய் கற்றுக்கிட்டேன் அங்கே போய் கட்டிங் பழகினேன் அப்புறோம் ட்ரெஸ் நல்லா கட்டிங் பழகிட்டு எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அது மூலியமாக பழகிவிட்டு வந்து வீட்டில் மிஷின் வாங்கி போட்டு நான் தச்சு பழகினேன் முதல் கோடு அடிக்கிறது அப்புறோம் அப்படி அப்படியே ஸ் கொஞ்ச கொஞ்சமா கற்றுக்கிட்டு இப்போ பிளவுஸு சுடிதாரு இதெல்லாம் தச்சு பழகினேன் அப்புறோம் வீட்டுக்குத் தேவையான ட்ரெஸ்ஸுகள்லாம் நானாக தச்சு எங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுத்திகிட்டு இருந்தேன் அப்புறோம் ஏ குழந்தைகளுக்கு எல்லாம் தச்சு பழகிகிட்டேன் இப்போலாம் பேத்திகளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் நிறையா தச்சு பழகிட்டு இருக்கிறேன் அப்போறோம் ஊருக்குள்ளேலாம் துணிகள் கொண்ட்டு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்குமும் தேவையான ட்ரெஸ்ஸுகளை தச்சு கொடுத்துட்டு அதில் வருமானம் வந்துச்சின்னா அதையும் வீட்டு செலவுக்காக உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறேன்